வயிற்றுப்போக்கை குணப்படுத்த எங்கள் கிராமத்தில் என்ன வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமா வந்து அந்த நேரத்தில் காரம் சாப்பிட மாட்டாங்க நார்மலாகவே சின்ன குலந்தைக்குமே சரி பெரியவங்கள் வரைக்குமே சரி வயிற்றுப்போக்கு அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் காரம் எடுத்துக்கவே கூடாது அதிகமாக வந்து சாப்பாடோ தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு கஞ்சி மாதிரி குடிப்பாங்கள் அப்புறம் வந்து இந்த ஓம வாட்ருனு சொல்லுவாங்கள அந்த தண்ணி குடிப்பாங்கள் அப்புறம் வந்து சும்மா வெறும் டீத்தூளையும் நார்த்தங்காயும் காய் இருக்குதில்ல அந்த சாறை புழிஞ்சி அதை குடிப்பாங்கள் இல்லாட்டி எலுமிச்சம்பழத்துல எலுமிச்சப்பழ சாறை புழிஞ்சி உப்பு போட்டு சும்மா ஒரு டம்ளர் குடிப்பாங்கள் அதெலாம் குடிச்சால் வயிற்றுப்போக்கு போகும்னு சொல்லுவாங்கள் அன்னைக்கு முழுக்க சாப்பிடாம வெறும் கஞ்சி மட்டுமே குடிச்சாலே வயிற்றுப்போக்கு போய்டும் அப்படினு சொல்லுவாங்கள் இதுக்கெலாம் போய்ட்டு மாத்தரை மருந்து அதெலாம் வாங்க மாட்டாங்கள் அதிகமாக அதமாரி வெந்நீர் குடிப்பாங்கள் தண்ணி அதிகமாக குடிப்பாங்கள் வயிற்றுப்போக்குனு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து துளசி இந்த இலைலாம் பறித்து சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து வெந்தயத்தை ஊறவச்சு அதை சாப்பிடுவாங்க காரம் அந்த டைம்ல எடுத்துக்கவே மாட்டாங்கள் எப்போதுமே வயிற்றுப்போக்குனால் அது வந்து இப்போ எல்லா கிராமத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா துளசி இதெலாம் வந்து ரொம்ப ஈசியாக கிடைக்கும் அதனால ஹாஸ்பிட்டல் போகணும் ஊசி போட்டுக்கணும் அந்த வேலையே கிடையாது இங்கே சும்மா ஜொரம் அடித்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி நாலு மூலிகை தான் இலைய பிச்சு தின்னோம்னால் சரியாகி போய்டும் அதுக்காகலாம் போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய்க்கிட்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கள் சின்ன குலந்தையாம் சரி பெரியவங்களாக இருந்தாலுமே சரி யாராக இருந்தாலும் கை வைத்தியம் தான் பாட்டிலாம் வந்து இதை பண்ணு சரியா போய்டும்பாங்க நம்மளுக்குலாம் அது சிரிப்பு தான் வரும் எப்படி இந்த இலைய தின்றா சரியாகி போய்டுமா அப்படினு சும்மா இந்த துளசிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது இருக்குது நார்மலாகவே சோத்துக்கத்தாலைலாம் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ ஒரு குளிர்ச்சி அதெல்லாம் வேற என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குலந்தைங்களுக்குலாம் வயிற்றுப்போக்கு வருதுன்னால் வச்சிகோங்களேன் அந்த ஹாஸ்பிட்டல் அலைச்சிட்டு போய் டானிக்கு அது இதுன்னு குடிப்பாங்கள் அது சரியாகும் தான் ஆனால் எனக்கு அதிலலாம் நம்பிக்கையே கிடையாது எனக்குலாம் காய்ச்சல் அப்படினா நான் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஊசி போட்டது கிடையாது வீட்டில எங்கள் அம்மா ஏதாவது ஒரு மிளகை அதிகமாக வச்சு வச்சு ரசம் கொடுப்பாங்க ரசத்தை வச்சு கொடுப்பாங்க அதை சும்மா ரசத்தை மட்டும் நான் குடிப்பேன் எனக்கு சரியாகி போய்விடும் அவ்வளோ தான்